நாங்கள் எப்போதுமே பிரஷர் குக்கரை யூஸ் பண்ணவே மாட்டோம் எப்போவுமே திறந்தவெளி பாத்திரம் வாணல் குண்டான் இந்த மாதிரி வச்சு தான் செய்வோம் அந்த திறந்தவெளி பாத்திரத்துல சமைச்சால் தான் உணவை எங்கள் வீட்டில இருக்குறவங்க எல்லாருமே விரும்புவாங்க அந்த உணவை சமைச்சி சாப்பிடுறதுல அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாகருக்கும் அதே பிரஷர் குக்கரில் சாப்டுற டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்காது வெறும் சக்கையை சாப்பிடுற மாதிரி இருக்கும் அந்த சுவையை எப்படி சொல்லுவாங்கன்னா இதில் மனுஷன் சாப்பிடுவானா இதை நீனே சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க எங்கள் வீட்டில இருக்குறவங்கலாம் அதே மண் சட்டி திறந்தவெளி அந்த வாணல் குண்டான் கிண்ணத்தில் அந்த மாதிரி செஞ்சதுலாம் தான் சாப்பிட்டா தான் அது ஒரு தனி சுவையாகருக்கும் அதனால் எங்கள் வீட்டில எப்போயுமே பிரஷர் குக்கரை யூஸ் பண்ணவே மாட்டோம் பிரஷர் குக்கரை எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இந்த சிக்கன் மட்டன் அதெல்லாம் நல்லா சூப் ஆகணும் நல்லா குக் ஆகணும் பஞ்சி போல் சின்ன பசங்க நல்லா சாப்புடுறா மாதிரி அவங்களுக்கு நல்லா ஒரு எப்படி ஸ்பான்ஜி மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த பிரஷர் குக்கரை யூஸ் பண்ணுவன் தவிர மீதி எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம் பிரஷர் குக்கரை அதில் வர டேஸ்ட்டும் வரும் தனி டேஸ்ட்டாகருக்கும் சொல்லிட்டு எங்கள் வீட்டில எல்லாருமே மண் சட்டி அதில் தான் சிக்கன் மட்டன் எல்லா குழம்பு மீன் குழம்பு எல்லாமே வைப்போம்